எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா அதிக மாடு இருக்கு ஆடு இருக்கு இதெல்லாம் போடுகிற அந்த சாணி கழிவு வரதெல்லாம் வச்சு நாங்கள் என்ன பண்ணுவோம் ஒரு இடத்துல சேமிச்சு வச்சு அதை எடுத்துகிட்டு போய்விட்டு பண்படுத்தி அதுக்கு தேவையான தழை மருந்து கிருந்து எல்லாத்தையும் அதில் ஒன்னாக சேர்த்து போட்டு எங்கள் வயலில் போட்டு விதைக்கும் போது கழிச்சு போடும் போது அதில் எதனா பொருள் போட்டா அதில் பலன் கொடுக்கும் ஏன்னா மாடுகளுடைய கழிவு அந்த சாணம்லாம் வந்து இயற்கையான ஒரு மருந்து செடி கொடி எல்லாத்துக்கும் பயிர்களுக்குலாம் உகந்தது அது தான் சத்து கொடுக்கும் அதனால் பார்த்திங்கன்னா வீட்டில் மாட்டை வளர்த்து வீட்டில் மாட்டை வளர்த்து நாங்கள் அந்த சாணத்தை எடுத்துகிட்டு போய்விட்டு தோட்டத்துலையும் சின்ன சின்ன கன்று சின்ன சின்ன செடி எல்லாத்துலையும் போட்டு அதில் வளர்க்க செய்வோம் ஏன்னா இயற்கையாய் வளரும் நாங்கள் காசு கொடுத்து எந்த மருந்து மாத்திரையும் வாங்காம எங்கள் வீட்லையே நாங்கள் மருந்து மாத்திரைய தயார் பண்ணி நாங்கள் இயற்கையாக நாங்கள் செய்து பண்ணுகிறோம்